எங்கள் தோட்டத்திற்கு தேவையான செடிகைளை வழியில் பார்க்கும் பொழுது இருந்தால் அதையும் பறித்துக்கொண் எடுத்து பறித்து எடுத்து செல்வோம் பிறகு கார்டனில் பூச்செடிகளை போய் பார்த்து நன்றாக உள்ள செடிகளை வாங்கி வீட்டிற்கு எடுத்துகிட்டு வந்து எங்கள் தோட்டத்தில் நட்டு வைப்போம் பக்கத்து வீட்டில் உள்ளே தோட்டங்களில் உள்ளே செடிகளில் அவங்களுக்கு போதுமான அளவு வைத்துக்கொண்டு மீதி இருப்பதை கொடுத்தால் அதையும் வாங்கி எடுத்துகிட்டு வந்து எங்கள் தோட்டத்தில் வைப்போம் ரோட்டில் வரும் பொழுது வண்டியில் செடிகள் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அதை பார்த்து நமக்கு தேவையான செடிகளை வாங்கி அதையும் எங்கள் தோட்டத்தில் நடுவோம் பிறகு நாங்கள் அதற்கு தேவையான ஆதாரங்கள் நீர் எருவு உரம் எல்லாம் வைப்போம் களைகள் எல்லாம் எடு எடுக்குவோம் பிறகு செடிகளை நன்றாக மண் சேர்த்து பிறகு நீர் ஊற்றி நன்றாக பாதுகாக்குவோம்